நான் வாங்கின ரெண்டாவது ப்ராடக்ட்டு வந்து ஸ்கிரீன்னு அது ரொம்ப காசு கொடுத்து வாங்கினேன் அது ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கினேன் இதில் இதில் வந்து பார்த்தீங்கனா இது நான் ரெண்டு டைம் தான் வாஷ் பண்ணியிருக்கேன் அது உண்மை நல்லாவே இல்லை அது அது சாயம் போயிடுச்சு அதுக்குள்ளே கண்ணாடியாக தெரியுது எல்லாம் பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன்னுக்கு பின்னாடி என்ன இருக்கோ அது அப்படியே தெரியுது நான் வாங்கினதுல ஒர்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு இது தான் நான் சொல்லுவேன் ஸ்கிரீன்னை தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கனால் அதோடய அது ஸ்கிரீன் அப்படி இருக்குது மோசமாக தான் இருக்குது